ஒர்க் பிளேசில் வந்து எதாச்சும் சண்டை இல்லை மனஸ்தாபம் அப்படி ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக நம்ம அங்கே ஃபர்தராக ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால நம்ம பொறுமையாக இருந்துதான் ஆகணும் ஆனால் அதுவே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரி வந்தால் நம்ம கண்டிப்பாக கேட்டுத்தான் ஆகணும் ஆனால் ஒரு நம்மளால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தோனால் கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷனை ஹாண்டில் பண்ணலாம் நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை நம்ம மேலே நிஜமாலுமே எந்த தப்பும் இல்லைன்னா நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைனு கண்டிப்பாக ஒரு நாள் ப்ரூவ் ஆகிடும் நம்ம க நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேணாம் கத்த வேண்டாம் பொறுமையாக இருந்தால் அந்த சுச்சுவேஷனை ஹாண்டில் பண்ணி ஃபேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகலாம் ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம் நம்ம ஃபர்தராக நமக்கு அந்த வேலை தேவை ஃபர்தராக அங்கே இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் அமைதியாக போறதில் தப்பில்லையே கொஞ்சம் அமைதியாக போவேன் நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக அமைதியாக இருக்க தான் ட்ரை பண்ணுவேன் பொறுமையாக இருக்க தான் ட்ரை பண்ணுவேன் ரொம்ப முடியாத பட்சத்தில் தான் ஓகே அப்படின்னு என்னோடய கோபத்த நான் வெளிப்படுத்துவேன் அதுவே நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட்டை அஃபெக்ட் பண்ற மாதிரி வந்தாலுந்தான் ஒர்க் ஒர்க் சம்மந்தமாக ஹ ஹையர் அஃபிஷியல் திட்டுறப்ப கண்டிப்பாக நம்ம மேல் தப்பிருந்தால் நம்ம கேட்டுதான் ஆகணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பெஸ்ட்டை கொடுப்பேன் அப்போயுமே என் மேல் தப்பிருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னால் ஓகே இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின் நான் பார்ப்பேன் ரொம்பவே முடியலை ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னால் ஐ கேன் டேக் சம் ரெஸ்ட் நாப் எடுத்துட்டு நான் ஃபர்தராக ஒர்க் பண்றதுக்கு கண்டினியூ பண்ணுவேன் என்னோட டாஸ்க்கை நான் கரெக்டாக முடித்தாலும் முடித்தாலே அப்புறம் என் ஒர்க்கை நான் கரெக்டாக முடித்தாலே கண்டிப்பாக எந்த சண்டையும் வர வாய்ப்பில்லை அதையும் மீறி வந்தாலும் பொறுமையாக ஹாண்டில் பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக இருந்தோனால் கண்டிப்பாக நமக்கானது என்னவோ அது நம்ம தேடி கண்டிப்பாக வரும் அப்படின் தான் நான் பெர்ஸ்னலாக நினைக்கிறேன் அதனால் நம்ம பொறுமையாக ஹாண்டில் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பினியன்